ஹன்பத்து பெட் ட்ரைனர் ஷாப்புங்களா ஆ இதுமாதிரி சார் பேசறங்க ஆ வீட் வீட்டில் நாய் இருக்குதுங்க இப்போதான் ரீசன்ட்டாக வாங்குனங்க இன்னொருத்தர்ட்டருந்து வாங்கிருக்கோம் ஓ ஆ ஆமாங்க சார் அதைத்தான் ட்ரைன் பண்ணனும் வாங்கி ஒரு ஆறு மாதம் ஆச்சுங்க ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க இல்லை இல்லைங்க மூணு வருஷம் ஆயிருச்சுங்க ம் ஆமாங்க மொத்தமாக மூன்றை வருஷம் ஆச்சுங்க இது எங்களுக்கு வந்து சும்மா நார்மலாக ட்ரைன் பண்ணால் போதுங்க ம் ஆமாங்க சார் சும்மா நம்ம என்ன சொல்லுறது வீட்டில் நார்மலாக இருந்தால் போதுங்க நம்ம சொல்றதை கேட்டுகிட்டு விளையாண்ட்டு அந்த ரேன்ச்சில் இருந்தால் போதுங்க ம் ஓகேங்க ம் சரி ஓகேங்க

எங்களுக்கு அது எங்களுக்கு அதே போதும் பேசிக்கே போதுங்க ம் ஆமாம்ங்க சார் அதுவே போதுங்க ம் ஓகேங்க சார் எனக்கு வாட்ஸப் லிங்க் இல்லை சார் நான் நேரில் வந்து என்ன கன்சிடர் பண்ணிவிட்டு ம் சரி ஓகேங்க சார் ம் தேங்க் யூ